எங்கள் பகுதியில் சிறந்த மகசூல் தரும் பயிர் நிலக்கடலை நிலக்கடலை ஏன் நிலக்கடலை எங்கள் பகுதி அதிக மகசூல் தருகிறது என்றால் அதிக விளைச்சல் அதிக வருமானம் எல்லாமும் கலந்ததுதான் மகசூல் மகசூல் என்பது அதிக விளைச்சல் எங்களது புன்செய் மானாவாரி பயிர் எங்கள் நிலம் வானம் பார்த்த பூமி ஆகையால் தென்மேற்கு பருவக்காற்று வீசும்போது அந்த காலத்தின் நேரத்தில் மழை பொழியும் அந்த மழையில் நாங்கள் மானாவாரி பயிரை ஆன நிலக்கடலை மற்றும் சோளம் சிறுதானிய பயிர் வகைகள் விளைவிப்போம் அந்த நிலக்கடலை நடுவில் கொட்டை முத்து விளைவிப்போம் அதிலிருந்து நல்லெண்ணெய் தயாரிப்பார்கள் விளக்கெண்ணெய் தயாரிப்பார்கள் எள் இதுதான் எங்கள் பகுதியில் பிறகு வெண்டக்காய் கீரை வகைகள் மானாவாரி பயிர்களெல்லாம் எங்கள் பகுதியில் விளைவிக்க கூடும் அதில் எங்களுக்கு பெரும்பாலான மக்கள் நாங்கள் வாழ்வாதாரம் என்னவென்றால் நிலக்கடலை நிலக்கடலை கடலை எண்ணெயாக பயன்படுத்தப்படுகிறது கடலை மாவு தயாரிக்க நிலக்கடலை பயன்படுத்தப்படுகிறது கடலை என்பது புரோட்டின் புரோட்டின் அதிகம் நிறைந்த ஒரு பயிர் மனித உடலுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவாகும் கடலை என்பது கடலை எண்ணெய் என்பது சமையலுக்கு உகந்ததாகும் சமையலுக்கு உகந்தது கடலை எண்ணெயே அதுவும் மற்ற எண்ணெய்களை விட கடலை எண்ணெய் உகந்தது பலகாரம் செய்வதற்கு மட்டும் சில எண்ணற்ற பயன்களுக்கு கடலை எண்ணெய் பயன்படுகிறது கடலைப்புண்ணாக்கு கடலை மிட்டாய் கடலை உருண்டை பல்வேறு பயன்பாடுகளுக்காக கடலை பயன்படுகிறது எங்கள் பகுதியில் கடலை விளைச்சல் அதிகமாக இருக்கிறது பல்வேறு நாடுகளுக்கும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன எங்களில் படித்த இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் கூட செய்யப்படுகின்றனர் கடலை நிலக்கடலை மானாவாரி பயிர்களில் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஈட்டிக்கொண்டு பொருளாதாரத்தையும் பொருளாதார ரீதியாக எங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் ஒரு பயிர் கடலை நன்றி